டிவியை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா டிவி ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட கிடையாது சரி ஒரு டிவி வாங்கலாம்னு சொல்லி வாங்கி டிவியை வந்து கடையில் போட்டு பார்க்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துது அவங்க ரிமோட்டில் வச்சி அழுத்தும் போதெல்லாம் படமும் வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வீட்டில் கொண்டு வந்து இப்போது எல்லாம் ஃபிட் பண்ணி போடும்பொழுது வெளிச்சம் வரல சவுண்ட் வரல இப்படியான காரியம் ஆகிப்போச்சு மனசுக்கு மிகுந்த ஆனால் ரொம்ப ஆர்வமாக சந்தோசமாக வந்த எங்களுக்கு ஒரு கவலையா போய்ச்சு என்னடா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ நான் டிவி வச்சிருக்கிறேன் இருந்தாலும் அந்த அந்த டிவியை கொண்டு வந்து அந்த அது ரிப்பேர் ஆன அனுபவம் எனக்கு இன்னும் மனசுக்குள்ள இருக்க தான் செய்து இப்படி ஆ ஆசையாக வந்து ஆசை ஆசையாக இருந்து வாங்கிட்டு வந்து அந்த டிவி இப்படி ஆனால் கோளாறாக ஆகி எங்களுக்கு ஒரு ஆர்வமாக பார்க்க முடியலயேங்கிற ஒரு மன அழுத்தம் இன்னே வரைக்கும் இருந்துக்கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து டிவி நான் இஎம்ஐயில் கூடக்கட்டி பன்னெண்டாயிரத்துக்கு டிவி வாங்கி அது நல்ல முறையில் ஓடுது அதை நாங்க அந்த அனுபவத்தை வச்சி இதை நல்ல முறையில் ப பயன்படுத்தி கவனமாக பார்த்துக்குறோம்